இப்போ வங்கியில் போய் கடன் வாங்குனோன்னா அவங்க கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் போய் என்னாலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பேங் மேனேஜர் போய் என்ன பண்ணுவோம் விசாரிப்போம் அவங்க ஒரு சில பேர் பேசுகிற மொழி லாங்குவேஜ் நமக்கு புரியாமல் இருக்கும் அவங்க பாஷையில் பேசுவாங்கள் இல்லை சார் எனக்கு அந்த நீங்கள் பேசுறது லாங்குவேஜ் வந்து சரியாக புரியலை ஸோ நீங்கள் தமிழில் பேசுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் ஸோ அவங்க சொல்லுவாங்கள் அம்மா நாங்கள் இப்போ ஒரு லோன் வாங்கணும் சார் அதுக்கு அவங்க சொல்லுறாங்க நீங்கள் வந்து ஏதாவது உங்களோடைய வீட்டு மனக்கட்டோ பத்திரமோ இல்லை கொல்லி பத்திரமோ ஏதாவது எடுத்துன்னு வந்தால் தான் நாங்கள் வந்து லோன் கொடுப்போம் இல்லேன்னா வந்து நாங்கள் கொடுக்க முடியாது ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டியை கொடுத்து தான் அவங்க கிட்ட நம்ம வந்து ப்ராப் வந்து அந்த அமௌண்ட்டை வாங்குகிறோம் அதுக்காக வந்து ஆதாரங்களை நம்ம வந்து ரெகுலராக வந்து அந்த ப்ராப்பராக இப்போ ஒரு இயர்லி ம ம சாலரி மன்த்லி பார்க்கம் போது மன்த்லி மன்த்லி நம்ம என்ன சொல்லுவாங்கள் ஒரு கொட்டேஷன் போட்டு வச்சுக்கிட்டு மன்த்லி மன்த்லி நீங்கள் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கட்டணும் நாங்கள் லோன் கொடுத்து ட்ரான்ஸாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கள் அப்புறம் அவங்க விசாரிச்சிகிட்டு வந்து நம்ம வீட்டில் போய் அப்புறம் பெரியவங்க எல்லோரையும் கலந்து ஆலோசிச்சிகிட்ட பிறகு தான் நம்ம ப்ராப்பர்ட்டியை எடுத்துகிட்டு வந்து பேங்கில் கொடுத்து நம்ம லோன் வாங்கிட்டு போய் அவங்க சொன்ன பிரகாரம் ரெகுலராக என்ன பண்ணும் அந்த அமௌண்ட்டை கட்டுவோம் சரி அந்த கட்டி முடிச்சதும் என்ன சொல்லுவாங்கள் அவங்க வந்து நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை ரிட்டன் பண்ணுன்னா அப்படி என்ன சொல்லுவாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவாங்கள் கொஞ்சம் தாமதப்படுத்துவாங்கள் இதெல்லாம் வந்து வங்கியில் வந்து சொல்லுவாங்கள்